நான் என் பேரக்குழந்தைங்கள வந்து லல்லபின் நர்சரி அண்ட் பிரைமரி நல்ல லாஃபார்ம் பப்ளிக் ஸ்கூல் அதில் வந்து சேர்த்துலம்ன்றுருக்குறன் அங்கே வந்து ஃபீஸ் வந்து பார்க்க போகணும்னா சிபிஎஸ்சி எல்லா பக் இருக்குறதோட ஃபீஸ் ரொம்ப கம்மியாகருக்கு அதுவும் மன்த்லி மன்த்லி பே பண்ணிக்கலாம் அப்படின் சொல்லி சொல்லுறாங்க இந்த மன்த்லி மன்த்லி பே பண்ணுறதையும் நேரில் போய் கட்டிகிட்டு வந்துரலாம்